எனக்கென்ன ஒரு தனி இலட்சியம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அது ஓர் அளவுக்கு பெரிய குரோத்து கொண்டுட்டு வரணும் இல்லை காமிக்கணும்ங்ற மாதிரி என்ற எண்ணம் இருக்குது அது சின்ன வயசில் இருந்தே இருந்துச்சு ஸோ அது அதை அடைகிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸோ என்னோடய மன எண்ணமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஏதோ ஒரு கன்சனில் போய் ஒரு கம்பெனியில் போய் கொஞ்ச நாளைக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபோ ஒரு டெம்பரவாரி ஃபுல் டைம் எம்பிளாய்ஸோ என்னால் நல்லா ஒர்க் பண்ணும் எனக்கு என்ன சொல்கிறது ஒரு வில்லிங் ரொம்ப நாளைக்கு இருக்கா இல்லை அப்படிங்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னால் ரொம்ப நேரம் என்னால் ஒர்க்கை வந்து கன்டியூனிவிட்டியாக பல ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்ன்னா கன்டியூனிவிட்டியாக என்னால் வந்து ஜாப்ஸ்சில் வந்து ஸ்டெபிலாக ஒர்க் பண்ண முடியலை ஸோ என்னால் வந்து மைண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த பிஸ்னஸ்சு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்சை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்ற எண்ணமே தான் எனக்கு தோணுதே தவிர ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்ற மோட்டிவ் தான் எனக்கு மனசில் எண்ணமாகவே இருக்குது ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ்னால் நான் என்னென்னலாம் எடுக்கிறேன் அப்படினு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்சில் வந்து கிளைண்ட்ஸ்சை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸோ ஒரு கிளைம் நம்மளுக்கு கிடைத்தாங்கன்னா அந்த கிளைண்டை வந்து எப்படி மெச்சூர்ராக ட்ரீட் பண்ணணும் ஸோ அவங்கள் கூட எப்படி இன்டராக்ட் செஷன் எப்படி பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் ஸோ நம்மளுடைய எம்பிளாய்ஸ் வந்தாங்கன்னால் அவங்களை வந்து எப்படி வந்து அட்ரஸ் பண்ணணும் அவர்களுக்கு என்ன பெசிலிட்டியெல்லாம் நம்ம பண்ணி தரணும் ஸோ நம்ம என்னென்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம பிசினஸ் கன்சனில் பெசிலிட்டியெல்லாம் மக்களுக்கு இருக்கிற எம்ப்ளாய்ஸ் என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி தாட் ப்ராசஸெல்லாம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தாட் பிராசஸிங் இருக்கிறதுனாலேவே என்ன இன்னும் சீக்கிரம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படினு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ ரீசண்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இருந்தேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் ஸ்மார்ட் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்குது ஸோ அதில் நிறைய ஸ்டக்கிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கிளைன்ஸ் கூட பேசி இருக்கேன் ஸோ கொஞ்ச கொஞ்சமாக இந்த பிஸ்னஸ்சை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா என்னோடய லட்சியத்தை பெருசாக அடைகிறதுக்கு ஆன சின்ன ஒரு ஒரு பாய்னருக்கு ஒரு ஒரு எண்ண ஒரு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக நினைக்கிறன் ஸோ